ஹலோ சொல்லுங்க என்எஸ்கே சமையல் குழு சரி சார் சரி சார் நம்மள்ட்ட சைவம்தான் சார் பெஸ்ட்டு அவியல் சாம்பார் வச்சி சூப்பராக வச்சி தரமாக இருக்கும் சார் அதை விட்டீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு என்ன வேணும் வெஜ்ஜா நாண் வெஜ்ஜா அவியல் வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ பல வெரைட்டியான அவியல் இருக்குது சார் ம் இப்போ அங்கே நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இதில் எப்படி யங்காக இருக்கீங்களா ஓல்டாக சரி சார் அவங்களுக்கு தனி அவியல் ச செஞ்சிர்லாம் நீங்கள் உங்களுக்கு தனி அவியல் இருக்குது சில்ரென்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனியாக செய்யலாம் அவங்களுக்கு எப்படி வேணும்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி செஞ்சிடலாமா ஆ கொஞ்சம் லைட்டாக ஆ சரி சார் இப்போ அவியல் பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட மூணு வெரைட்டி இருக்குது சார் உருளைக்கெலங்கு கத்திரிக்காய் முட்டகோஸ் எல்லாம் கலந்து ஒரு அவியல் வரும் இன்னொரு இதில் வந்துட்டு முருங்கக்காய் பச்சடி அதெல்லாம் எல்லாம் கலந்து ஒரு இது வரும் அதுபோல் இன்னொன்று நம்மள்ட்டே சூப்பராக தாட்மா இது வாழைக்கா முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கலந்து வந்து அவியல் வந்து சூப்பர் தரமாக அதுதான் நம்ம பெஸ்ட்டே சாம்பாரில் வந்து மாங்காய் சாம்பாரில் நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம செய்வோம் சார் நம்மள்ட்ட மூணு வெரைட்டி இருக்குது சார் மாங்காய் ஆ சரி சார் உங்களுக்கு டெலிவெரி பண்ணிவிடுவேன் சார் ஆனால் வந்து டெலிவெரிக்கு வந்து தனி பேமெண்ட் சார் இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவெரி இல்லை சார் நீங்கள் மொதல் வந்துட்டு பாதி பேமெண்ட் போட்டால்தான் இங்கே செய்ய முடியும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு வரணும் ஜிபே நம்பர் ஓகே சார் இந்தா சாரை அனுப்ப சொல்கிறேன் சரி சார் எத்தனை மணி எத்தனை மணிக்கு வரணும் சரி சார் டிஎம் பண்ணுங்கள் எல்லாமே அட்ரெஸ் எல்லாம் டிஎம் பண்ணுங்கள் இதுதான் என் நம்பரு எதுனாலும் கால் பண்ணுங்கள் சார் தேங்க்கியூ சார்